வணக்கம் சார் அபிராமி ஹோட்டல் தான் சார் சொல்லுங்கள் சார் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா சார் சிக்கன் வறுவல் போட்டி ஃபிஷ் ஃப்ரை மட்டன் கோலா மட்டன் கோலாண்ண அப்புறம் வந்து பழைய சாதம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பீஃப் நல்லி அப்புறம் வந்து முந்திரி பருப்பு பாயசம் பரோட்டா பிச்சி போட்டது நிறையா வெரைட்டி இருக்கு சார் நமக்கு என்ன சார் வேணும் சொல்லுங்கள் சார் ஆமாம் பண்ணுவோம் சார் நாங்கள் பண்ணுவோம் சார் சார் சிக்கன் பிரியாணி கூட காம்போ ஆஃபர் வந்து எதாவது சைடு டிஷ் பார்க்குறீங்களா சார் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி நல்லி அத மாதிரி எதாவது கிரேவிஸ் எதாவது பார்க்குறீங்களா சார் சிக்கன் கிரேவியா சார் ஓகே சார் உங்கள் ஆர்டர்ரை நாங்கள் நோட் பண்ணிக்கிறேன் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார்

சொல்லுங்கள் சார் பெரியாங்குப்பம் வடக்கு தெரு நெக்ஸ்ட் சார் எண்பத்தி நாலு ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சி ஒரு ஓடிபி வரும் சார் டெலிவரி பாய் வருவாப்பில அவர் கிட்ட வந்து அமௌன்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பார்சல் வாங்கிக்கோங்க சார் இன்னும் ஹாஃப் ஹவரில் வந்துரும் சார் ஓகே ரொம்ப நன்றி சார் பண்ணிவிடலாம் சார் நம்ம இந்த இதே நம்பர் தான் நம்ம ஃபோன் நம்பர் தான் சார் இந்த இந்த நம்பர்க்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ச்சிவிடுங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் மேலும் தகவலுக்கு நன்றி நம்ம நமது அபிராமி ஹோட்டலு நன்றி சார்